எனக்கு சமையல் வகையில் வந்துங்க ஒரு சிலது ஈசியானது எதுன்னு கேட்டால் ராகி களி கிளர்றதுதான் அதுக்கு வந்து பண்ணைக்கீர இது கீரைகள் பருப்பு இது ஆனால் கஷ்டமான சமையல் எதுன்னு கேட்டால் பிரியாணி அதுக்கு ஒவ்வொரு ஐட்டமாக அரைக்கணும்ங் ஒவ்வொரு ஐட்டமாக அரைக்கிறோம் அரிசி போடுறோம் அப்றம் கடைசீல என்ன ஆகிடுது ஏதோ ஒன்று எக்ஸ்டா போய்டுது அப்போ என்னாகுதுங்க அந்த செஞ்சதெல்லாம் ப்ரயோசனம் இல்லாம போயிடுது அப்போ என்னாகுதுங்க மனசு சங்கடம் நம்மள நான் சாப்டுவேன் எப்படியோ செஞ்சவன் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்குவேன் அது ஒரம்பரை வரும் போது கஷ்டமாக போயிடுதில்லைங்கோ அது எனக்கு பிரியாணி ஒன்று தான் நம்மளுக்கு கஷ்டமான ஃபுட்டு சமையல்